என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது என்னென்னா யாரையும் நம்பி இருக்கக்கூடாது யாரையும் நம்பி இருக்கவும் கூடாது யாரையும் நம்பவும் கூடாது ஏன்னால் எல்லாேரும் அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்க வாழ்க்கையைதான் பார்ப்பாங்க யாரும் வந்து நமக்காக சப்போட் பண்ண மாட்டாங்க நமக்காக சப்போட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது நம்ம அம்மா அப்பாவாக மட்டும்தான் இருக்கும் நம்மகிட்ட நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசிவிட்டு நம்மளை பற்றியே இன்னொருத்தவங்கள்கிட்ட வந்து ஹே இவள் இப்படி அவள் அப்படின்னு நம்மளை பற்றியே அவங்கள்ட்டயும் போய் குறை சொல்லுவாங்க அவங்களை பற்றி நம்மகிட்டயும் குறை சொல்லுவாங்க ஸோ வந்து யாரையும் நம்பவேக்கூடாது அவங்கள நம்பியும் இருக்கக்கூடாது அவங்க என்னிக்கி வேண்ணாலும் நம்மளை வந்து கை விட்டுருலாம் ஸோ அவங்கள நம்பிதான் நம்ம வாழணும் அப்படின்னு கிடையாது நம்ம ஒழுங்காக படிச்சுருந்தோம்னா நம்மகிட்ட ஏதாவது ஒரு ஜாபு இருந்துச்சுனா நம்மகிட்ட சம்பாதிக்கிற அந்த திறமா இருந்துச்சுனா நம்ம நம்ம வாழ்கையே நம்மதான் பார்க்கணும் நம்ம ஏன் அடுத்தவங்கள நம்பி வாழணும் ஓ நம்மளை பற்றி நம்மளை பற்றி எல்லா டீடெயில்சும் ஃபஸ்ட்டு அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணவேக்கூடாது நம்ம சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து தலையை ஆட்டிப்பாங்க அதே நம்ம நம்ம அவங்கள்ட்ட சொல்லிவிட்டோனு சொன்னால் அவங்க வந்து நம்மளை பற்றி எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணி விட்ருவாங்க இப்போ வந்து நான் வந்து ஒருத்தியை பற்றி இவள்கிட்ட சொல்கிறேனா அவள் வந்து இதெலாம் பண்ணிணா அதெலாம் பண்ணிணா அப்படின்னு அவளை பற்றி ஒருத்திகிட்ட சொன்னேனால் அவள் வந்து அவள்கிட்டே போய் சொல்லிவிடுவா உன்ன பற்றி அவள் அப்படி சொல்கிறா நீ நீ வந்து இப்படிலாம் பண்ணியாமே அப்படின்னு நம்ம எது சொல்லக்கூடாதுனு சொல்கிறோமோ அதைதான் அவள் போய் சொல்லுவாளே இன்னும் சொல்ல போனால் நம்ம யாரை நம்பி இருக்கிறமோ நான் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்கிறோமோ அவங்கதான் வந்து நமக்கு வந்து எதிரியாகவே மாறுவாங்க அவங்க தான் வந்து நம்ம காலையே வாரி விடுவாங்க ஸோ வந்து யாரையும் நம்ம நம்பக்கூடாது நம்பி வாழக்கூடாது நம்பி இருக்கக்கூடாது நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து நம்மதான் பார்க்கணும் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம லைஃபை ஷேர் லைஃப்பில் நடக்கிறத ஷேர் பண்ணிணோனா அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம ஃப்ரெண்டு தானே அவள்கிட்ட சொல்லிவிட்டோன்ல அவள் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாள் அப்படின்னு நம்புவோம் பட் ஆனால் வந்து எல்லாேருக்கும் தெரிகிறதுக்கு காரணமே அந்த ஃப்ரெண்டாகதான் இருப்பான் கூட இருந்தே குழி பறிக்கிறதுனு சொல்லுவாங்கள்ல அது வந்து அப்படியாதான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பிடிக்கிறோனா அது வந்து அம்மா அப்பாவுக்கு சமமாக இருக்கும் அந்த ஃப்ரெண்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவள் வந்து அம்மா அப்பாவுக்கு சமமாக இருக்கும் இதே அவள் வந்து நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசுவாள் இன்னொருத்தி கிட்டே ஒரு மாதிரி பேசுவாள் எப்படினா நானும் ஒரு ஃப்ரெண்டு தானே நானும் அவள் ஃப்ரெண்டு தானே என்கிட்ட சொல்ல மாட்டியா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டு கேட்டு நம்மகிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிவிடுவாளுவோ ஆனால் அவளுவோ அதை வந்து மனசிலயே வச்சுருப்பாளுவோனு நினைச்சா இருக்காது ஏன்னால் பெண்கள்னாலே ஒரு ஓட்டை வாய் தானே அந்த மாதிரி வந்து ஒரு பெண்கள்கிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுடுச்சினு சொன்னால் அது வந்து எங்கே பார்த்தாலும் பரவிவிடும் அதனால யாருகிட்டயும் ஓ நம்ம வந்து எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு அவங்கள்கிட்ட வந்து க்ளோஸாக ஆக கூடாது ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து யாராக இருந்தாலுமே அவங்கள்ட்ட ஒரு லிமிட்டாகதான் நடந்துக்கணும் பேரென்ட்ஸை தவிர யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம என்னைக்குமே லிமிட்டாகதான் நடந்துக்கணும் லிமிட்டை கிராஸ் பண்ணிவிட்டோனா அது வந்து நமக்கே நம்மளை வச்சுக்கிற வந்து வேட்டு அப்படிதான் சொல்லலாம் அது மாதிரிதான் எக்சாம்பிலள் சொல்லணுன்னா இப்போ வந்து நான் ஒரு ஃபோ ஒரு ஒரு ஃபோட்டோவை அனுப்பி அதை வந்து யாருக்கும் அனுப்பாத அப்படின் சொன்னால் மற்றவன் என் ஃபோட்டோவை கேட்கறான் சொன்னால் அதை வந்து நான் சொன்னேன்னால் அனுப்ப வேண்ணானு அதை வந்து மதிக்காமல் அப்படியே உடனே அனுப்புவது வந்து ரெண்டு பேருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாள் ஒரு நடு சென்ட்ரில்தான் நிலையாக இருப்பாள் இங்கேயும் போய் பேசுவாள் அங்கேயும் போய் பேசுவாள் அந்த மாதிரி அந்த மாதிரிதான் என் லைஃப்பில் வந்து ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருந்தாள் என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுகிட்டா பட் ஆனால் அவள் வந்து எனக்கு வந்து உண்மையாக இல்லை நான் அவளுக்கு உண்மையாக இருந்தேன் ஆனால் அவள் எனக்கு வந்து உண்மையாகவே இல்லை லாஸ்ட்டு மினிட்ஸில் காலை வாரி விட்டுட்டு போய்விட்டா அதுதான் சொல்லலாம் யாரையும் நம்பி எதையும் சொல்லக்கூடாது நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அதை பேரென்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறோமா லைஃப் பாட்னர்கிட்ட ஷேர் பண்ணுறோமா அவங்கதான் என்னைக்குமே நமக்கு உண்மையாக இருப்பாங்க வேறு எந்த ஃப்ரெண்டோ யாருமே நமக்கு வந்து உண்மையாகவே இருக்க மாட்டாங்க ஸோ அதுதான் சொல்லலாம் நம் நம்ம க்ளோசான ரிலேட்டிவ்ஸ் கூட நம்பக்கூடாது அவங்க நம்மகிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுவாங்க நம்மகிட்ட பணம் இல்லையா ச்சீ அவள்கிட்டதான் பணம் இல்லையே நம்ம எதுக்கு மதிக்கணும் அவளால் நமக்கு ஒன்றும் காரியமும் ஆக போவதில்லையே அப்படின் விட்டுவிட்டு போய்விடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாதிங்க யார்கிட்டயும் உங்கள பற்றி ஷேர் பண்ணாதிங்க பேரென்ட்ஸ்கிட்ட எதாக இருந்தாலும் பேரென்ட்ஸ்கிட்டயும் பேரென்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்க லைஃப் பாட்னர்கிட்ட ஷேர் பண்ணுங்க நம்மகிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் அதை வெளில யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க பேரென்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் எதாக இருந்தாலும் சொல்லணும் பாட்னர்கிட்ட சொல்லணும் அவ்வளோதான்